ஒவ்வொரு ட்ரெஸில் ட்ரெஸ்லேருந்து சரி ஒரு கிராஃப்ட்டாக இருந்தாலும் சரி அதில் உள்ள விஷயங்கள் வந்து ஒவ்வொன்றும் வந்து நுணுக்கமாக பண்றது வந்து ஒரு பெரிய கலைதான் ஒவ்வொன்றும் வந்து சாதாரணமாக வந்து நம்ம ஒரு ட்ரெஸ்க்குகே வந்து மிரர் டிசைன் வைக்கிறோம்னால் அது வந்து எந்த இடத்துல வச்சால் சரியாக இருக்கும் எந்தமாதிரி வச்சால் டிசைனாக இருக்கும் எந்த இடத்துல வந்து நம்ம அந்த இப்போது வந்து நிறையா ஃபேஷன் டிசைனிங் பிலௌஸ்லாம் வருது அந்த இதில் வந்து எந்த இடத்துல வந்து ஜரிகை வைக்கலாம் எந்த இடத்துல வந்த அந்த மணி டிசைனு எந்த இடத்துல நம்ம வந்து இது என்ன வீவிங் வந்து நம்ம டிசைன் பண்ணலாம் அப்படின்னுலான் சொல்லி நிறையா வந்துருக்குது அந்தமாதிரி கை வினை பொருட்கள் வந்து அது அது பார்க்க சின்ன சின்ன பொருட்களாக இருந்தாலும் சரி அது வேலைப்பாடுகள் வந்து என்னென்னால் ரொம்ப நேரம் எடுக்கும் ஒவ்வொன்றும் வந்து பண்றதுக்கே வந்து நம்மளுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும் சின்ன சின்ன குண்டு மணிலேருந்தும் சரி பெரிய அந்தக் குட்டி குட்டி ஜிமிக்கிலேந்து கண்ணாடிகள்லேருந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மணி அப்புறம் வந்து நூல் இழையிலேருந்தும் கூட வந்து அவ்வளோ நுணுக்கமாக பார்த்து வேலை வேலையோட வேலையை வந்து நம்ம ரொம்ப நிதானமாகப் பொறுமையாக கையாளனும் நம்ம இதே வந்து நம்ம பொறுமை இழந்துட்டோம்னால் நம்மளால் ஒழுங்காக இது பண்ண முடியாது அந்தமாதிரி வந்து பொறுமையை வந்து நல்லா சொல்லி தரக்கூடிய வேலைகள் வந்து இதுதான் பொறுமை இல்லாதவங்க வந்து இந்த வேலையில் இருக்க மாட்டாங்க பொறுமை உள்ளவங்கதான் இந்தமாதிரி வேலையில் இருப்பாங்க இந்த வந்து கைவினைப் பொருட்கள் வந்து நம்ம ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு டிசைன் பண்ணுவோம் ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு விதமாக வந்து நம்மளுக்கு வந்து டிசைன் வந்து பறைச்சாற்றும் நல்ல இதுவாக காட்டும் எப்படி நல்லா பிரைட்டாக நம்ம மேலும் ஃபோகஸ் பண்றமாதிரி ஒவ்வொரு டிசைன் ஒவ்வொரு விதத்தில் நம்ம வந்து பறைச்சாற்றும் நம்மளை வந்து வெளிக் கொண்டு வரும்